நான் ஹரிணி பேசுறேன் யூஸிட் ஆப்லிருந்து முதல் தடவை சார்ஜர் ஒன்று வாங்கினேன் அந்த சார்ஜர் ஆறுநூறுவா கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த சார்ஜர் கொஞ்சம் நாளிலையே வந்து வீணாக போயிடுச்சு சரி இது தான் அப்படி இருக்குன்நு சொல்லிட்டு ரெண்டாவதா ஹெட்செட் ஒன்று வாங்கினேன் அந்த ஹெட்செட்டை வந்து எட்டுநூறுவா கொடுத்து வாங்கினேன் இப்போ அந்த ஹெட்செட்டு கேட்க ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருந்தது நல்லா கேட்டுட்டிருந்துச்சி கொஞ்சம் நாள்லேயே பார்த்தோம்னா சரியாக கேட்காம போயிடுச்சு வாங்கி மூணு மாசம்தான் ஆகுது ஒரு சைடு கேட்காமையே போயிடுச்சு ஒரு எட்நூறுபா கொடுத்து ஒரு ப்ரோடக்ட்டை இந்த ஆப்லேருந்து வாங்குறேன் இந்த காசுக்கான பொருளை வந்து அவுங்களால கொடுக்க முடியல இப்படி இருந்தால் நான் எப்படி வந்து அந்த ஆப்லிருந்து நான் வாங்குறது ஒரு சைடு சுத்தமாக கேட்காமையே போயிடுச்சு நான் எட்நூறுபா கொடுத்து இந்த பொருள் நம்ம வாங்கியிருக்கோம்மா அப்டின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுறதுன்னே தெரியாமல் இருக்குது